இந்த கோவிட்டால் எங்கள் மைனி கல்யாணமும் ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சி தான் நடந்துச்சு ப்ளான் போட்டிருந்த எதுவுமே ஒழுங்காவே நடக்கலை போனாலும் தேட்டர் போகலான்னு ப்ளான் பண்ணி வெச்சுருந்தோம் எங்கள் மைனி கல்யாணத்தோடலாம் டூருக்கு போகலான்னு சொல்லிட்டு ப்ளான் பண்ணி வெச்சுருந்தேன் எதுவுமே நடக்கலை அது ரெண்டு வருஷம் கழிச்சி தான் அந்த கோவிடெலாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் போக வேண்டியதாக இருந்துச்சு தேட்டர்க்கெலாம் போகவே முடியலை வெளியே போனாலே கொஞ்சோண்டு கொஞ்ச தூரத்தில் போனாலே பைக்கில் போலீஸ் வந்து நிறுத்தி ஃபைன் கேட்டது மறைமுகமாகவும் போக முடியலை நேராகவும் போக முடியலை தேட்டர் மாலுக்கு போகலான்னு பார்த்தா ஒரு பர்டேவுக்கு கேக்கு கூட கட் பண்ண முடியல ஃபஸ்ட்டு பர்டேனாலும் அப்படி தான் செகண்ட் பர்த்டேனாலும் அப்படி தான் கேக் கேக் வெட்ட முடியல பர்டே ட்ரெஸ் எடுக்க முடியல மாலுக்கு போனாலும் மறைமுகமாக போய்விட்டு மறைமுகமாக வர மாதிரி இருந்துச்சு ஒழுங்காவே என்ஜாய் பண்ணலை இந்த மாலுக்கு போனாலே அவ்வளோ புத்துணர்ச்சியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நிறைய இதலாம் இருக்கும் அந்த கொரோனா டைம்லல்லாம் கோவிட் டைம்லெலாம் ஒன்றுமே இல்லை மறைமுகமாக போய் ரெண்டு ம் ரெண்டு டும் ரெண்டு மூணு ட்ரெஸ் எடுக்கலான்னு பார்த்தா ஒரு ட்ரெஸ்ஸு தான் எடுக்கிறக்கு டைம் இருக்கும் அதோட எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும் ஒழுங்காவே என்ஜாய் பண்ண முடியல தேட்டருக்கும் போக முடியல டூர் வெளியே எந்த இதுக்குமே போக முடியல எல்லாமே கோவிட் முடிஞ்சதுக்கப்புறம் தான் போகிற மாதிரி இருந்துச்சு ஃபேம்லியாக மீட் பண்ண முடியாது பக்கத்தில் உள்ள கடைக்கு போக முடியாது வெளியே உட்காந்து பேச முடியாது எதுவுமே பண்ண முடியாது அந்த கோவிட் டைமில் வந்து எதாவது ஒரு போலீஸ் வந்து நிற்கும் பக்கத்து கடை திறந்தாலும் லேட் ஆகிட்டு கதவு கதவு மூடுங்க கதவு மூடுங்கன்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க ஒழுங்கா என்ஜாய் பண் பக்கத்துள்ள கடைக்கு போனாலுமே போ போக முடியாத அளவுக்கு இருக்கும் கோயிலுக்கு போக முடியாது கோயிலில் இருக்க முடியாது கோயில்லெல்லாம் அந்த கோவிட் டைம்லெல்லாம் பூட்டி வெச்சியாச்சு திருவிழா அந்த டைம்லெல்லாம் திருவிழா நல்லா க்ராண்டாக இருக்கும் இங்கே திருவிழாவுமே என்ஜாய் பண்ண முடியாது கோயில் எந்த கோயிலுமே சின்ன சின்ன கெபி மொதல் கொண்டு எதுவுமே திறக்க முடியல வேலைக்கு போக முடியாது ஸ்கூல்லு ஸ்கூல் எதுவுமே திறக்காம வெச்சுருப்பாங்க எதுவுமே பண்ண முடியாமல் இருந்துச்சு ரொம்ப அந்த டைம்லெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு எதுவுமே பக்கத்து வி பக்கத்து வீட்டில் கூட போக முடியாது வெளியே உட்கார முடியாது எதுவுமே பண்ண முடியாமல் இருந்துச்சு டீ காஃபி எதுவுமே கடையில் இருந்து பால் எதுவுமே வாங்க முடியாமல் இருந்துச்சு காபி கடையில் போய் கடைக்கு போகலானு பார்த்தா கடையும் பூட்டி இருக்கும் ஒரு கஷ்டமான சூழ்நிலைல தான் அது இருந்துச்சு பக்கத் பக்கத்து பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு கை கொடுக்க முடியாது பேச முடியாது மாஸ்க்கு போட்டு தான் பேசணும் கையில் க்ளௌஸு போட்டு தான் பேசணும் எங்கே போனாலும் ஒரு மாஸ்க்கை தூக்கி போட்டுருணும் கையில் க்ளௌஸு போட்டு தான் எங்கேனாலும் போகணும் தினமும் குளிச்சடணும் ஒரு ஒரு ட்ரெஸ்ஸாக மாற்றணும் எங்கே போனாலும் அந்த க்ளௌஸ்ஸும் மாஸ்சுக்கும் போட்டுகிட்டே போக வேண்டியதாக இருக்குது எங்கே போனாலுமே இப்போ மொதல் கொண்டுமே அந்த மாஸ்சுக்கும் க்ளௌஸும் போட்டுகிட்டு தான் நடக்க வேண்டியதாக இருக்குது